குடிமக்களை பார்க்கணு பாதுகாக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மெயின் வந்து சின்ன பிரச்சனையை நம்ம இது ஒழித்தோம்னாவே இதாக ஆகிடும் இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தீங்க சாராயம் குடிக்கிறாங்க அதனால் வந்து சமூகத்தில் அவங்க ஒருத்தீங்கனால் பிரச்சனையாக இருக்கில்ல அவங்க வந்து எல்லா பக்கமுமே வந்து அங்கே குடிச்சுட்டு இங்கே வெளியே வரும்போது எல்லா பக்கமே சுற்றி முற்றி பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் என்னென்னால் அவங்க இந்தமாதிரி குடிக்கிறவங்க கரட்டாக வீட்டுக்குப் போயிட்டு இல்லை இந்தமாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் இந்த மாதிரியெல்லா சண்டை போட்டு நடக்கிறது அதுபோக பெண்களை வந்து இது பண்ணி இழுக்கிறது ஈவ் டீசிங் பண்ணுறது இந்த மாதிரில்லாம் தவிர்க்கணும் இதுக்கு வந்து என்னென்னால் அரசாங்கம் வந்து இந்த காவலர்கள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து அதுக்கேற்றி மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னால் கொஞ்சம் நடைமுறைக்கு சரியாக வந்துவிடும்